ஆ சொல்லுங்க மேடம் ஆ ஆமாங்க மேடம் ப்ரிண்ட்டிங் ஷாப் தான் சரிங்க மேடம் உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் மங்களகரமாக மஞ்ச கார்டும் இருக்குது நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக வந்து இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் இருக்குது நம்ம த மொழிக்கு ஏற்ற மாதிரி கார்ட்ஸ்ஸும் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா சாமி படம் போட்டிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர் போட்டிருக்கும் அதுக்கப்புறம் அந்த டிசைன் காட்டுறேன் அப்புறம் அவர்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்லைன்னா நாங்கள் வந்து நாங்களே டிசைன் பண்ணியே தரோம் மேடம் உங்களுக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு பத்திரிக்கை வேணும்

ஓகே மேம்

ஆ இப்போ பார்த்தீங்கன்னா மேம் எங்களுக்கு சாமி படம் போட்டிருக்க பத்திரிக்கை வேணும் அப்படிங்களுக்குலாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து இருக்கும் மேம் பார்த்தீங்கன்னா கார்டு சைஸ்ஸு நமக்கு வந்து அதுக்கப்புறம் அதில் உள்ள டீடைல்ஸ் எவ்வளோ எப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் வந்து டீடைல்ஸ் பேசணும் மேம் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப எ ஆ ஓகே மேம் ஓகே மேம் யுவர் விஷ் மேம் தேங்க் யூ